விளையாட்டால் காயப்படும் வீரர்களுக்கும் அதாவது விளையாட்டால் தனது உயிரை இழக்கும் வீரர்களுக்கும் எங்கள் பகுதியில் இருக்கும் பெரியவர்கள் என்ன உதவி செய்வார்கள் என்று கேட்டுருக்கீர்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டால் ஒருவர் இறக்கிறார் என்றால் அவருக்கு வீர மரியாதை செலுத்தி தான் அவரோட உடலை அடக்கம் செய்வார்கள் அதே போன்று இப்பொழுது ஒரு விளையாட்டுத் துறையில் அதாவது ஒரு விளையாட்டு துறையில் இருக்கும் ஒரு ஒரு வீரர் அதாவது இப்போ ஒரு காவல்துறை வீரர் அவர் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபடி குழுவுல இருக்கார் அந்த கபடி மண்ணிற்காக விளையாண்டுக் கொண்டிருக்கார் அப்படி விளையாடும் போது காயப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஒரு கபடி குழுவே பார்த்திங்கன்னா அவர்களின் அந்த மருத்துவ செலவையும் அது எடுத்துக்கும் இதே அவர் வந்து பார்த்திங்கன்னா வீர மரணம் அடைந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கபடி குழுவும் அவங்க குடும்பத்தினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழப்பீடாக பணமாக பணமை தந்து விடுவார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்மும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீரர்கள் வீரருக்கான மரியாதையை செய்து விட்டு அவர்கள் குடும்பத்தினருக்கு இழப்பீடே தரும் அதே அதுமட்டுமின்றி அரசாங்கம் அதே குடும்பத்தில் வேறு யாராவது இளைஞர்களோ இல்லை வேறு யாராவது மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு மாணவர்களுக்கோ அல்லது இளைஞர்களுக்கோ ஒரு பணியை அந்த அரசு வந்து தருதுங்க இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கு இது மட்டுமின்றி நம்ம ஊரில் மட்டும்தாங்க இந்த நிதி உதவி அப்படிங்கிறதெல்லாம் ஆனால் வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா காப்பீடு திட்டங்கிறது நிறைய இருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீரர்களுக்கு அந்த காப்பீடு தொகைங்கிறது அந்த ஒரு குழுக்கள் மூலியமாகவே பெற்றுத் தரப்படுகிறதுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீரர்கள் இ இருப்பினும் வீரர்கள் காயம் அடைந்தாலும் சரி உயிரை இழந்தாலும் சரி அந்த மருத்துவச் செலவுகளையும் அந்த மருத்துவச் செலவுகள் மட்டுமின்றி அவர் குடும்பத்தினர்களுக்கான உதவி நிதி தொகையிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பீடு திட்டத்துலையே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருதுங்க அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீரர்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளவும் அப்படி ஏற்பட்டால் அவர்களின் குடும்பத்தினரையும் பார்ப்ப பார்த்து கொள்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக உள்ளது அவ்வளோதாங்க நன்றி